எங்கள் ஊரில் மருத்துவமனை பக்கம் தான் இருக்குது ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்குது ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரம் போனால் தான் எங்களுக்கு குனிச்சியில் இருக்குது குனிச்சிக்கு தான் எந்த ஒரு இது இருந்தாலும் குனிச்சிக்கு தான் போகணும் எந்த ஒரு உடம்பு உடல்நிலை சரி இல்லைனாலும் அங்கே தான் போய் ஆகணும் அங்கே வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா திருப்பத்தூர் போகணும் திருப்பத்தூரில் வந்து அங்கேருந்து போகணுன்னா நம்ம வெளியே வந்து இந்த சைடு போகணுன்னா தருமபுரி போகணும் எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான் பெரிய மருத்துவமனைக்கெல்லாம் போகணுன்னா இங்கே வந்து நர்ஸுங்க வந்து பார்க்கறத்துக்கு வந்து சின்ன ஒரு சுகாதார நிலையம் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு சின்னதாக அதில் வந்து சிஸ்டருங்க வந்து செவிலியருங்க வந்து காலையிலேருந்து ஒரு சாய்ந்தரம் ஆறுமணி வரைக்கும் பார்த்துட்டு போய்டுவாங்க அவங்க இங்கே தங்குகிற மாதிரிலாம் எதுவும் இல்லை என்னுடைய டெலிவரி டைமில் வந்து இங்கேயிருந்து திருப்பத்தூருக்கு போனேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வலி ஸ்டார்ட் ஆச்சு இங்கேயிருந்து நாங்கள் திருப்பத்தூர் போனோம் திருப்பத்தூர் போய்ட்டு அங்கே வந்து இங்கே எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை அடுக்கம்பாறைக்கு அனுப்பிவிட்டாங்க அடுக்கம்பாறைக்கு அனுப்பிவிட்டு அங்கே ஒரு காலையில் விடியல் காலைல ஆறு மணிக்கு தான் எனக்கு பிரசவம் முடிஞ்சது அதுவும் ஆப்ரேஷன் பண்ணி தான் பிரசவம் பண்ணாங்க நார்மல் வந்து சுகப்பிரசவம்ன்றது இல்லை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற பிரசவம் தான் எனக்கு நடந்துச்சு அதெல்லாம் ரொம்ப இப்போ கஷ்டம் இருந்தும் பக்கத்தில் ஏதாவது ஒரு சுகாதாரம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் ஃபெசிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்